ஆ சொல்லுங்கள் மேடம் ஆமாம் மேடம் ஆமாம் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் பார்த்துர்வோம் மேடம் எத்தனை சென்டுக்குள்ள பார்க்குறிங்க வாங்கி இருக்கா எத்தனை சென்ட் இருக்குது சரி மேடம் நீங்கள் பத்திரம் எல்லாமே உங்கள் பேர்ல தானே இருக்குது பட்டா வாங்கி வச்சிருக்கீங்களா சரி மேடம் இன்றைக்கு அதைக் கொண்டு எல்லாத்திலையும் ஒவ்வொரு ஜெராக்ஸ் கொண்டு வாங்க பார்ட்டியை நாளைக்கே எப்படி பார்த்து என்னன்னு பேசி முடிச்சிடலாம் ஆமாம் அதெல்லாம் பார்த்து சரி பண்ணி விடுறேன் மேடம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் சரி மேடம் சரி மேடம் சரி மேடம் தேங்க்யூ அந்தப்பக்கம் சென்டு சென்டு ஒரு லட்சருபாய்க்கு போகுது மேடம் ஆ சென்டு ஒரு லட்சருபாய்க்கு போகுது இல்லை மேடம் நீங்கள் நல்லா நீங்கள் அங்கே இருக்க பக்கத்தில் விசாரியுங்க அப்படித்தான் அவங்க வெளியில உள்ளவங்க அப்படித்தான் சொல்லுவாங்கள் ஆனால் அதை இது பண்ணமுடியாது இல்லை இல்லை இல்லை அவ்வளோ தூரத்துக்கெலாம் போகாது ஓ மேக்சிமம் மேக்சிமம் ஒரு லட்சம் போகும் நீங்கள் நீங்கள் வாங்க நேராக உங்கள் பார்ட்டிகிட்ட நேராக பேசுங்கள் நீங்கள் எவ்வளோ சொல்கிறிங்களோ அதை சொல்லுவோம் அவங்களோட நீங்கள் நேராக பார்த்து பேசிக்கொங்க பார்ட்டியும் பார்ட்டியும் நேராக பேசிக்கொங்க நீங்கள் ஆ நான் அதுதான் நீங்கள் நீங்கள் இடத்தோட இடத்தோட பத்திரம் ஜெராக்ஸு கொண்டு வந்து கொடுங்க அங்கே ஊரில் உள்ளவங்கள்ட்ட விசாரித்து எவ்வளோக்கு போது இப்போ நடமுறை ரேட்டு எவ்வளோ போகுது என்னன்னு கேட்டு சொல்லிடுறேன் ஆ இப்போ உள்ள ரேட்டு என்ன ரேட்டு போகுதோ அதை கேட்டு சொல்லிடுறேன் ஓகே மேம் தேங்க்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் நீங்கள் கொடுக்குறதுதான் நாங்கள் அதெல்லாம் இது பண்ணமாட்டோம் ஆ வாங்க மேடம் நீங்கள் பத்திரம் ஜெராக்ஸு இந்த இதெல்லாம் கொண்டு எல்லாத்தையும் ஒரு காப்பி கொண்டுவாங்க நாங்கள் பார்த்து எல்லாத்தையும் பேசி முடித்து உங்களுக்கு நல்ல படியாக முடித்து கொடுத்துருவோம் ஓகே மேம் ஆ வாங்க மேம்